திருமணத்தில் மணமக்களுக்கு பொருளாகவும் நகைகளாகவும் மொய்யாக பணமும் வழங்கப்படுகிறது பரிசு பொருட்களும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது வரதட்சணை முதலில் எல்லாம் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டு வந்தது இப்பொழுது மணமகனுக்கு பொன்னையும் பொருளையும் கொடுத்து பெண்ணையும் கொடுக்கிறார்கள்